மே ஐ கம்மின் மேம் ஓகே மேம் நாங்கள் நீடாமங்கலத்துலருந்து வரோம் ஆ என் பொண்ணு இப்போதான் எஸ்எஸ்எல்சி முடிச்சியிருக்கா சொல்லுகள் மேம் இப்போ தான் எஸ்எஸ்எல்சி முடிச்சியிருக்கா மார்க் ஃபோர் நைண்ட்டி வாங்கியிருக்காங்க அட்மிஷன் போட்லான்னு வந்துயிருக்கோம்

ஆ ஆமாங்க மேம் அவங்க பயோ மேக்ஸ் எடுக்கலான்ருக்காங்க என்னென்ன க்ரூப் இருக்கு ஓகேங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே மேம் ஹாஸ்ட்டல் அந்த மாதிரிலாம் எப்படிங் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் எவ்வளோ வருங்க மேம் ஓ சரிங் மேம் சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் நம்பர் கொடுத்துட்டு போகவாங்க மேம் ஆ ஓகேங்க மேம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் மேம் ம் ஓகே மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ம் ஓகே மேம்

ம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் பண்ணிடுறோம் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ம் ஆ தேங்க் யூ